ஸ்கூல் டைமில் ட்ராயிங்ஸ் காம்பட்டீஷன் கட்டுரை காம்பட்டீஷன் இந்தமாதிரி வைக்கும் போது ட்ராயிங் காம்பட்டீஷனில் சேர்ந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்படின்னா நம்ம வீட்டிலையே பார்த்து யூடியூப் பார்த்து இந்தமாதிரி வரைஞ்சிக்கிட்டு வீட்டில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுதான் மற்றபடி இன்னும் வெளில காம்பட்டீஷன்லாம் நான் போகல அந்தமாதிரி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது ஒரு பீகாக்கு நேச்சுரலாக ஒரு ட்ரீ ஒரு ஹவுஸ் அந்தமாதிரி வரைஞ்சி என்னோடய ஸ்கூலில் வந்து நான் வெளியிட்டிருக்கேன் அதனால தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இதுவரைக்கும் சும்மா வீட்டில் பார்த்து ட்ராயிங் பண்ணுறது கோலம் போடுறது அந்தமாதிரி விஷயத் அந்தமாதிரி பண்ணி வீட்டில் ஒட்டுறதுதான் சரி மற்ற காம்பட்டீஷனில் நான் இன்னும் சேரல எனக்கு நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் கோன் போடுவேன் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா டக்குன்னு நல்லா கான்ஃபிடன்ஸாக இது எப்படி போடுறாங்க அப்படின்னு அதை ரொம்ப அட்ராக்டிவ்வாக பார்த்தோம்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் எனக்கு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்ஸில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மற்றபடி இதுவரைக்கும் எதுவும் காம்பட்டீஷனில் சே சேரலை